சமையலில் நான் எவ்வளோ நேரம் செலவிடுவேன்னால் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அஞ்சு நிமிஷமும் இந்த ரவை உப்புமா இந்த மாரி எதுக்கும் ஒரு பத்து நிமிஷம் செலவிடுகிறேன் அதுலேயும் என்னென்னா சைவத்துக்கு சைவத்துக்கு வந்து நான் சீக்கிரமா சமைச்சுடுவேன் அசைவத்துக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் இதனால் சைவம் விட அசைவம் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் இது வந்து என்னென்னா தம் பிரியாணி செய்யணுன்னு சொல்லிட்டு ஒருநாள் சமைத்தேன் அதில் வந்து உப்பு அதிகமாகிவிட்டது அதுவும் அரிசியும் நான் ஊறவைக்காமல் அப்படியே போட்டதனால் ஒரு மாதிரியாக ஆகிடுச்சு அதனால் என்ன சொன்னாங்கனால் தயிர் ஊற்றிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா லெமன் கொஞ்சம் போட்டோன்னால் உப்பு வந்து கரெக்டான அளவுக்கு வந்துவிடும் அதே அளவு அரிசி ஊற வைக்காமல் இருந்ததால் கொஞ்சம் லேட்டாக டிளே ஆகிடுச்சி தம் பிரியாணி போட கொஞ்சேம் லேட்டாகிடுச்சி அதனால் என்ன பண்ணிணேன்னா பிரியாணி குண்டான் மேலே அந்த நெருப்பெலாம் எடுத்து கொஞ்சம் போட்டுவிட்டு கொஞ்சம் ஒரு கால் மணி நேரம் போட்டதால் கொஞ்சம் சீக்கிரமாகவே அரிசி வந்து புழுங் புழுங்கிடுச்சு இதனால் அரிசி கொஞ்சம் இதுவாயிருந்தாலும் அரிசி கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டு அதிகமாக ஊற வச்சு போட்டால் மட்டும்தான் தம் பிரியாணி கரெக்டாக இருக்கும் இனிமேல் பிரியாணி பண்ணுறீங்கனா அரிசியை ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டு அதுக்கேற்ற தண்ணியை ஊற்றிட்டு உப்பு கரெட்டான அளவு பார்த்துக்குங்க அப்புறம் நமக்கு ஏற்ற மாரி அந்தந்த டைமுக்குள்ளே அந்த தம் பிரியாணி நம்ம சமைக்க முடியும்